இப்போ நான் காலேஜ் படித்திட்டு இருக்கேன் எனக்கு காலையில் எழுந்துரிச்சதிலருந்தே காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரது நைட்டு தூங்குகிற வரைக்கும் என்ன என்ன நடக்குது நான் எதை எதை மதிக்கிறேன் அப்படின்டு பார்த்தோன்னா என்னோட காலேஜ் லைஃப்பில் நான் காலையில் எழுந்திருச்சோன பல்லை விளக்கிட்டு அம்மா கிட்ட அம்மா சாப்பாடு கொடும்மா அப்படின்டு எங்கள் அம்மா கிட்ட மதிப்பாக தான் கேட்குறேன் எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மதித்து அன்பாக நடத்துகிறேன் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அப்பாக்கும் மரியாதையை கொடுக்குறோம் இதெல்லாம் நம்ம மதித்தே ஆகணும் கடவுளை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அதை வேண்டுகிறோம் அவங்களுக்கான ஒரு மதிப்பு வேண்டிகிட்டு அதுக்கு அப்பறம் பஸ்ஸில் காலேஜ் போகிறோம் வர வழியில் எத்தனையோ பேர் முடியலை பணம் ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்டு கஷ்டமாக இருக்கும் மதித்து நம்பளை மதித்து கேட்குறாங்க அவங்க எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்காங்க நம்மளை மதித்து கேட்கும் போது அந்த மதிப்பை எடுத்துக்கிட்டு அவங்கள எந்த உதாசினமும் படுத்தாத அவங்களுக்கு என்ன வேண்டுவையோ தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் போகிறோம் மதிக்காத எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆனாலும் நம்ம மத்தவங்களை மதித்தா மட்டும் தான் நமக்கு வாழ்க்கையில் மதிப்பு கூடும் அப்பிடிங்கிறதுனால வாத்தியார் அதாவது ஆசிரியர் அவங்கள நம்ம மதித்தே ஆகணும் ஓகேங்களா இப்போ போயிட்டுருக்கோம் ஒருத்தரு நம்மளை என்னப்பா நீ அவனா அவன் யாரையும் மதிக்க மாட்டான்பா அவன் பாட்டுக்கு அவன் போவான் வருவான் அவன் யாரையும் மதிக்க மாட்டான் அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான் இப்படிங்கிற பேரை நம்ப சேர்த்துக்கவே கூடாது ஒருத்தங்க நம்ம நடந்து போனால் நம்மளை எழுந்திரிச்சி நின்று வணக்கம் வைக்கணும் அது தான் நம்ப எவ்வளோ நல்லவங்க எவ்வளோ மற்றவங்களால மதிக்கப்படறோம் அப்படிங்கிறது தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆசிரியரை மதிங்க மாணவனை ஒரு சரிசமமாக இருக்கிற எல்லாரையும் மதிங்க மனுஷங்களை மதிங்க இது போல மதிக்கணும் வாழ்க்கையில் நான் என்ன அதிகமாக மதிக்கிறேன் அப்படினா என்னோடய ஆசிரியரை தான் நான் ரொம்ப அதிகமாக மதிக்கிறேன் ஏன்னால் ஆசிரியாரால் மட்டும் தான் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரோமோட் ஆகி போகிறோம் ஒரு அறிவே இல்லாத ஒரு மனுஷன் ஆசிரியர் இடத்துல போனதுக்கு அப்புறம் தான் அவன் ஒரு பெரிய மனுஷனாக மாறுகிறான் ஆசிரியரால் செதுக்கப்படறான் ஒரு ஒன்றுமே இல்லாத கல்லாக போகிறவன் ஆசிரியரால் சின்ன சின்ன சின்ன சின்னதக வலி ஏற்பட்டு படித்து மேலே வந்து வந்து அவன் ஒரு பெரிய அழகான சிற்பமாக மாறுகிறான் ஒரு ஆசிரியரால் மட்டும் தான் அது பண்ண முடியும் அதனால் நான் ஆசிரியரை மிக மிக என் தலை மேலே வச்சு நான் அவங்களை மதிக்கிறேன் ஆசிரியரை என்றைக்குமே நம்ம ஒரு அவங்களுக்கு துன்பம் கொடுக்கவே கூடாதுங்க அவங்கல்லாம் மேலேங்க அவங்களுக்குலாம் துன்பத்தை கொடுக்கவே கூடாது அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அப்படி இல்லை ஆசிரியரை வாத்தியாரை டீச்சரை மதிக்கின்றதே கிடையாது ரொம்ப உதாசினபடுத்தி நீ என்ன பெரிய ஆளா உன்னை அடித்திருவோம் வெளியில் வா வெளியில் வந்து பார் அவ்வளோ தான் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்றது இது போலலாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் ஆனால் அந்த வாத்தியான் அடிக்கிறான் அப்படிங்கிறதுனாலையே இப்போலாம் பல பேர் அந்த ஸ்கூல்லியோ அந்த காலேஜுலியும் சேர்வது கிடையாது அடிக்கணும் அடி வாங்கணும் அடி வாங்கி வாங்கி வாங்கினால் மட்டும் தான் ஒரு கல் ஒரு சிற்பமாக மாறும் எவ்வளோ வலியை தாங்குதோ அப்போது தான் நீயும் மேலே வருவ எவ்வளோ கீழே பண்ண பண்றியோ அப்போ தான் நீயும் மேலே வருவ அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கையோடய தத்துவம் அடி வாங்கினா மட்டும் தான் நீ ஒரு நல்ல மனுஷனாக மாற முடியும் அதனால் நீ மதிக்கணும் எல்லாரையும் மதிக்கணும் ஒரு சின்ன பசங்க ஒரு தம்பினால் அவனை தம்பினு மதிக்கணும் ஒரு அக்கானால் அவங்களை அக்கானு மதிக்கணும் ஒரு அப்பானால் அவங்களை அப்பாவாக மதிக்கணும் மனுஷங்களை மதிக்கணும் சின்ன சின்ன பொருட்களை மதிக்கணும் பொருள் என்ன பொருட்களாக மதிக்கணும் அப்படினா எந்த பொருளும் நமக்கு பயனுள்ளது தான் எது இது எதையுமே தூக்கி போட்டுற கூடாது எதையுமே தூக்கி போட்டுற கூடாதுனால் அது ஒரு குப்பை அப்படினா அதை கண்டிப்பாக நம்ம ஒரு குப்பை தொட்டியில் அதுவும் ஒரு மதிப்பு இருக்குது அந்த குப்பை தொட்டிக்கும் ஒரு மதிப்பு இருக்குது அந்த குப்பை தொட்டியில் தூக்கி போடுவது தான் அதோடய அந்த குப்பைக்கு ஆன மதிப்பு அந்த குப்பை தொட்டியில் தூக்கி போடுவது தான் கீழே எங்கேயும் தூக்கி போட்டோன்னால் அது வேறு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்னது பொலியுஷனை ஏற்படுத்தி தேவை இல்லாத ஒரு குளோபல் வார்மிங் அப்படினு கொண்டு போயி விட்டுரும் குப்பையை கீழே மதிப்பே இல்லாத போட்டால் அது கூட ஒரு பிரச்சனைக்கு தூண்டும் அப்படிங்கிறது தான் இதில் மதிப்பு குப்பைத் தொட்டிக்கான மதிப்பு இது தான் அது போல தான் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஞாயமாக அதுக்கான வேல்யூ நம்ம கொடுக்குறோம் அப்படினா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு இடத்துல போய் இருப்போம் சரிங்களா இப்போ ஒரு லேப்டாப் வாங்குகிறோம் அப்படினா அதுக்கான மதிப்பை நம்ம கொடுக்கணும் அதுக்கான யூசேஜ் அதுக்கு ஒரு ஓஎஸ் போட்டு அதுக்கான என்ன என்ன வாங்க வாங்கி தர முடியுமோ அதாவது வாங்கி தர முடியும்னால் அதுக்கு என்ன என்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செலவு பண்ணி அதுக்கான மதிப்பை கொடுத்தா அப்படினா அது நமக்கு பணம் சம்பாரித்து கொடுக்கும் எப்படின்னா ஒரு ஒரு ஜாப் அதுலியே பார்த்துக்கலாம் ஒரு ஒர்க்கு ஒரு ஃபைல் ஏற்றுறதோ எல்லாமே அந்த லேப்டாப்லியே பார்த்துக்கலாம் ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படினா அதை தூக்கி எறிஞ்சு போட்டு உடச்சி அதுக்கான மதிப்பை நம்ம கொடுக்கல அப்படினா அது நமக்கு செலவை கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒரு ஃபோனை வாங்கி அதை கரெட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படினா அதுக்கான மதிப்பை நம்ம கொடுத்தோம் அப்படினா அது நம்மளை எத்தனை நாள் ஒரு பல வர்ஷம் கொண்டு போய் நம்ம கையிலியே இருக்கும் இல்லை நமக்கு கோபம் வரும் போதெல்லாம் அதுக்கு மதிப்பே இல்லாமல் போட்டு உடைக்கிறது டிஸ்பிளே போகிறது எங்கே போனாலும் வேல்யூ தராமல் அது இதுனு போட்டு தேவை இல்லாத பிரச்சனை நமக்கு அதுலேருந்து வரும் சரிங்களா அதனால எந்த பொருளுக்கான மதிப்பையும் நம்ம கொடுத்தா அப்படினா அந்த பொருள் நமக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கறது தான் ஒரு ஆசிரியரை மதிங்க மனுஷனை மனுஷனாக மதிங்க ஒரு பொருளை பொருளாக மதிங்க வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையை அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்டு வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போவிங்க நிச்சயமாக